விறகு அடுப்பில் செய்கிறதுதான் சாப்பாடு நல்லது உடம்புக்கும் நல்லது மண்சட்டியில் வந்து செஞ்சு சாப்பிட்றது மிக மிக ரொம்ப நல்லது நாங்கள் விறகு அடுப்பிலே தான் செய் இட்லியோ தோசை எது செஞ்சாலும் விறகு அடுப்பில் தான் செய்வோம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கேஸ் ரீசணாக இப்போ கேஸ் வந்தது கேஸ் வந்து இப்போ இருக்கிற பெண்களுக்கு அது ஈஸியாக இருக்குன்ட்டு அது வைக்கிறோம் இருந்தாலும் மழை காலத்துக்கு அது யூஸ் ஆகுது அர்ஜெண்டாக வெளியில போகிறோம் ஆஃபீஸுக்கு போறோம்னா நம்ம கேஸ் யூஸ் பண்ணிப்போம் வீட்டில இருக்க போனால் ஆ நிதானமாக விறகு அடுப்புலியே செஞ்சு சாப்பிடா பரவாயிலன்ட்டு விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் மண்சட்டி தான் நாங்கள் வீட்டில எல்லாம் மண்சட்டி தான் பயன்படுத்துகிறோம் மண்சட்டியில செஞ் சாப்பிட்றது ரொம்பவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஊர்லந்து வெளிலருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சரி சமைக்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு விறகு அடுப்பு சாப்பாடு தான் விரும்புவாங்க அதனால் விறகு அடுப்பில் சமைத்து ரெண்டு அடுப்பு பற்ற வச்சு விறகு அடுப்பில் செஞ்சு வந்து சமைச்சு கொடுத்துருவோம் விறகு அடுப்பு சாப்பாடு சாப்பிட்ணுன்றதுக்காகவே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நல்லாவும் சமைப்போம் மழை காலத்துக்கு மட்டும் கேஸ் யூஸ் பண்ணிக்குவோம்